ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் ப்ரீத்தி ஓனர் தான் மேடம் ஆமாங்க மேடம் அந்த ஒரே கம்பெனி மட்டும் தான் மேடம் நாங்கள் வச்சு தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஆ எல்லா ஐட்டமும் இருக்கும் மேடம் அதில் கட்டிங்லேருந்து எல்லாமே ம மினிமம் ரேட் வந்து ஃபை தௌசண்ட்லேருந்து இருக்குது மேடம் ஆமாம் மேடம் மேக்சிமம் வந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரையிலும் இருக்கும் மேடம் நல்ல குவாலிட்டியாக ஆமாம் மேடம் ப்ரீத் ப்ரீத்தி கேஸ் இருக்குது மேடம் குக்கர் ப்ரீத்தி அதாவது ப்ரீத்தி கம்பெனியில் உள்ள எல்லா ஐட்டமும் இருக்கும் மேடம் அதை தவிர்த்து வேறு கம்பெனி இருக்காது ப்ரீத்தில் குக்கரு மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி ப்ரீத்தி ஐட்டமாக தான் மேடம் இருக்கும் வச்சுருக்கோம் நாங்கள் ஆ நாங்கள் டோ டோர் டெலிவரியும் பண்ணுவோம் மேடம்

கடை வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு திறக்கும் மேடம் நைட் ஒரு பத்து மணி வரையிலும் இருக்கும் மேடம் லொக்கேஷன் வந்து திருச்சி மேடம் ஆ ஆஃபர் இருக்குது மேடம் இப்போ மிக்சிக்கு மட்டும் ஆஃபர் இருக்குது மேடம் ஒரு ஃபை பர்சன்டேஜ் இருக்கும் மேடம் ஆமாம் மேடம் ஆ அதாவது மிக்சி வாங்குனால் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்போம் மேடம் இந்த குக்கரு இது மாதிரி ஏதாவது சின்ன பொருளாக ஏதாவது ஒன்று கொடுப்போம் இல்லை மேடம் அவங்க கம்பெனிலேயே கொடுக்கறது தான் நீங்கள் சூஸ் பண்ண சரி மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ மேடம்